ஹல் ஆ சார் புக் சென்டர்தானே சார் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கடையில் வந்து சார் புக்கு வாங்கணும் சார் அதுக்குதான் சார் இப்போ கால் பண்ணிணேன் நமக்கு வந்து ஒரு மூணு புக்கு தேவைப்படுது சார் ஆ நம்மளுக்கு வந்து சார் ராமாயணம் புக்கு ஒரு கதை புக்கு சார் ஆமாம் சார் அடுத்து பழமொலி புக்கு ஒன்று சார் ஆமாம் சார் அதேமாதிரி குழந்தைகளுக்கு உள்ள வந்து ஒரு கதை புக்கு ஒன்று சார் ஆ சிறுகதை புக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன ரேட்டு சார் வரும் புக்குங்க வந்து ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் சார் ஆ நம்ம ஏற்கனவே உங்கள் ரெகுலர் கஸ்டமர் கேஸ்தான் நான் வந்து ஆ அதனாலே சார் நீங்கள் வந்து எனக்கு கொரியரில் அனுப்ச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்சலில் அனுப்ச்சுட்டிங்கன்னா ஆ சரி அது நான் வந்து அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிடறேன் சார் நான் ஆன்லைனில் பே பண்ணிடறேன் சார் அமௌண்ட் வந்து ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ம் சரி சார் ஆ ஆ சரி சார் சரி சார் ஆ சரி சார் ஆ சரி சார் ஓகே சார் சரி சார் எப்போ சார் எப்போ சார் எனக்கு டெலிவரி ஆகும் கிடைக்கும் ஆ சரி சார் சரி சார் சரி ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் நம்ம கஸ்டமர்தான் சார் போன வருஷம் வந்து வாங்கினேன் சார் ஒரு ரெண்டு புக் வாங்கியிருக்கேன் சார் ஆ சரி சரி அனுப்ச்சு உடறீங்களா சார் ஆ சரிங்க அட்ரஸ்ஸு ஆ அட்ரஸ் வந்து ஏற்கனவே இருக்குது சார் ஆமாம் என்னுடைய அட்ரஸ் நம்ம அங்கே வெச்சுருக்கீங்க சார் அந்த அட்ரஸ்தான் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆ ஆ சரிங்க சார் ஓகே சார் ஆ நன்றி நன்றி சார் நன்றி சார் ஆ